எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நிறையா காய்கறி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் கேரட் அப்புறம் வெண்டைக்கா அவரைக்கா இந்த மாதிரி கொடி இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே வளத்தலாம் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி ரேட்லாம் இப்போ அதிகமாக இருக்கு நாங்கள் அதனால் நம்ம வீட்டிலேயே வளர்த்துனோம்னா நமக்கு ஈஸியாகவும் கிடைக்கும் செலவும் மிச்சம் அந்த மாதிரி பழம்லாம் பார்த்திங்கன்னா திராட்சை மாதுளை இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வீட்டிலேயே வளத்தலாம் அதுக்கு அதிக செலவும் ஆகாது உரமும் அந்தளவுக்கு தேவைப்படாது திராட்சைக்கெல்லாம் நாங்கள் பார்த்து அப்படியே கொடி போட்டு விட்டுட்டோம் அப்படியே வீட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி நிழல் தரும் அதில் நல்லா ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் இப்போது இதுக்கெல்லாம் தேவையான உரம் வேணும்னா நாங்கள் அந்த காய்கறி பழத்தோட வேஸ்ட்டுலேருந்தே அப்படியே போட்ருவோம் இந்த வெங்காயத் தொப்ப அதை இப்போ தக்காளிலாம் கட் பண்றோம்னா அதிலேருந்து வர அந்த வேஸ்ட் அதெல்லாம் போட்டு நாங்கள் அப்படியே அதுக்கு உரமாக பயன்படுத்திக்கிறோம் அதனால் எங்களுக்கு வந்து உரம் வாங்கிறதுக்கும் செலவு மிச்சம் வீட்லேயும் நாங்கள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து சுகாதாரமான சுத்தமான காய்கறி கிடைக்கிது அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு